ஹலோ சொல்லுங்கண சொல்லுங்கண்ணே ஆமாண்ணே காரைக்கால் மெஸ் தான் எப்போணே கரெக்ட்டாக தேதி சொல்லுங்கண்ணே ஓ சரிங்க ஓகேங்கண்ணே ஆ சொல்லுங்கண்ணே எடுத்துக்கிறேன் ஆ ஆ சரிணே சரிணே ஓகே ஓகே ஆ சரி ஆ சரிணே வாட்ரு பாட்லு இப்போ கொடுத்துட்ருவோம் ப்ர ப்லம் ப்ராப்லம் இல்லை ஆ சரி ஆ சரிங்கணே ஆ ஆ எத்தனை மணிக்குணே வா கு கொடுக்கணும் ஆ சரி அப்போ நான் முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட நான் அனுப்பிவிட்டறேன் சரி எத்தனை பேர் வருவாங்கண்ணே ஆ சரி ஓகேணே ஆ வாழை இலையில் அனுப்புச்சுவிடனுமா இல்லை தட்டு எதாது வச்சி அனுப்பட்டுமான்ணே இப்போ தட்டு ஆ சரிங்கணே சரிணே ஃப்ரீ தாணே கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம்ணே ஆ சரிங்கணே ஓகேண்ணே கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிருங்கண்ணே அதுக்கேற்றமா நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் ஆ சரி ஓகேங்கண்ணே ஆ மத்தபடி எதாது ஸ்பெஷல் ஐட்டம் அந்த பொங்கல் மதியானம் காலையில் ஸ்னாக்ஸு இது ஓ ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ரெண்டும் போடுறதுனாலும் போடுவோம் சார் நாங்கள் நீங்கள் உங்கள் ஆர்டரை பொறுத்து நாங்கள் எவ்வளோ பட்ஜெட்டோ சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தந்துடுறோம் சரி ஓகேங்கண்ணா அப்போ பெட்டராக செஞ்சிடலாம் ஆ நீங்கள் கொடுக்கற ஆர்ட்ரை பொறுத்து நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிவிட்டுருவோம்ணே ஆ ம் சரி ஓகேங்கண்ணே